ஆ சார் என்னோட பேர் சரண்யா நான் வந்து இந்த என்ஜிஓ காலனி இருக்கு பார்த்தீங்களா சாலமேடு அங்கே வந்து ஒரு ரெஸ்ட்டாரண்ட் ஒன்று வச்சுருக்கேன் சார் நான் ஓப்பன் பண்ணி இப்போதான் கொஞ்சம் ஃப்யூ டேஸ்ஸாக போயிட்டுருக்கு எனக்கு அந்த ப்ரௌன் ரைஸ்ஸு உங்ககிட்ட இருக்குமா சார் இல்லை சார் எனக்கு வந்து ப்ரௌன் ரைஸ் வந்து இன்னைக்கி தேவைப்படுது ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இந்த ஏரியாவில சொல்லிருந்தாங்க அவங்க வந்து ப்ரௌன் ரைஸ் தான் வேணும்ன்னு பர்ட்டிகுலராக ஏங்கிட்ட கேட்டுருந்தாங்க அது இன்னைக்கு கிடைக்குமா சார் உங்கள்கிட்ட ஆ ஓகே சார் நான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உ உங்களோட நியூ கஸ்டமர் தான் நான் இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட நான் வாங்குனது கிடையாது ஆனால் நான் விசாரிச்சு பார்த்ததுல உங்கள் கடையில வந்து ரைஸ் நல்லாருக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு சொன்னதுனால தான் இப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணிருக்கேன் ஆனால் கஸ்டமர் ஏங்கிட்ட கேட்டது வந்து ப்ரௌன் ரைஸில்தான் வேணுன்னு சொல்லிட்டு கு கம்பல்சரி கேட்குறாங்க நான் மற்ற பொன்னி அரிசியும் சரி மற்ற எல்லா ப்ராண்டுமே நான் ஏன் ரெஸ்ட்டாரண்ட்டில போட்டுட்டுதான் இருக்கேன் ஆனால் வந்து அந்த கஸ்டமர் கேட்குறது ப்ரௌன் ரைஸ் தான் நான் எல்லார்ட்டையும் விசாரிச்சு பார்த்தேன் இப்பதிக்கு எங்கேயுமே ஸ்டாக் இல்லையாம் அதான் உங்கள் கடையில கடைசியாக வந்து கேட்டு பார்த்தேன் இன்னைக்கு எனக்கு எதாவது ரெடி பண்ணி குடிக்க முடியுமா சார் ஆ ஓகே சார் நான் வேணா கஸ்டமர்கிட்ட ப்ரௌன் ரைஸ் எங்கையும் கிடைக்கல நான் வேணா வேறு மற்ற அரிசியில வந்து சாப்பாடு செஞ்சி தரேன் அப்படின்னு சொல்லி கேட்டு பார்க்குறேன் அவங்க ஓகேன்னா எனக்கு பிரச்சனை இல்லை நான் பேசிவிட்டு வரேன் சார் உங்கள் லைன்க்கு தேங்க் யூ சார்